என்ன எதுவுமே நல்ல மீன் மாதிரியே தெரியலையே நேற்று மீன் ஐஸில் வச்ச மாரியே இருக்கே ஆ என்ன ஐநூறுரூவாயா என்ன இவ்வளோ வெலை சொல்லுறீங்க ஏ இப் போட்டே வாங்கிடலாம் போலிருக்கே இப்படி தான் சொல்லுவீங்க அப்புறம் வீட்டில் போய் பார்த்தா அழுகலா இருக்கும் சரி வேறு என்னென்ன மீனெலாம் என்ன வெலைனு சொல்லுங்கள்

இரநூறுவாய்க்கு அஞ்சா எனக்கு கானாங்கெளுத்தி மீனெலாம் எங்கள் வீட்டில் பசங்க சாப்பிடவே மாட்டேது பசங்களுக்கு பிடிக்க மாட்டேது

சரி ஒரு ஒரு கிலோ வஞ்சரமீன் வந்து ஆஞ்சி கொடுத்துடுங்க நல்லா கழுவி கொடுத்தடுணும் எந்த ஒரு ரத்தம் கித்தம் எதுவும் இருக்க கூடாது ரெண்டு கிலோ இறால் தந்துவிடுங்க என்ன இவ்வளவு வெலை சொல்கிறீங்களே கொஞ்சம் கொறைச்சி போட்டுக்கோங்க முன்னூறுரூபாய்க்கு போட்டுக்கோங்க சின்னறாலை சரி சரி நல்லறாலாக போடுங்க அப்புறமாக கா என்கிட்ட காமிச்சிட்டு அப்புறம் அழுகின இறாலெல்லாம் கலந்துடாதீங்க சரின்னா போட்டு வைங்க நான் அந்த ஒரு ஃபோனு வருது நான் பேசிவிட்டு வந்துடுறேன்